இந்தியாவில் பிரபலமான நடனம் அப்படினு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப தெரிஞ்சதுனா நம்ம நம்மளோடது பரத நாட்டியம் நாட்டுப்புற கலைகள் பக்கத்து ஸ்டேட்டுனா கேரளா அதில் கதகளி அப்றம் குச்சிப்புடி அப்றம் மஹாராஷ்ட்ராவில் பார்த்திங்கன்னா தாண்டியா இந்த மாதிரி ஒரு சிலது மட்டும் தான் தெரியும் நிறையாலாம் தெரியாது அப்புறம் பிரபல நடன கலைஞர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இப்போது இப்போது பரத நாட்டியம் அப்படின்னு சொன்னால் சோபனா தான் நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க அதனால் சோபனா தெரியும் அப்றம் எங்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்னா நான் சின்ன வயசுலேந்து பார்த்த வரைக்கும் இங்கே லோயாலா காலேஜில் வேலை செய்கிற ஒரு டாக்டர் ஆர் காளீஷ்வரர்னு சொல்லி அவரை பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் வந்து இந்த மாதிரி நாட்டுப்புற கலைன்னு கலைகளை வந்து கொடுத்துருக்காரு நிறைய வந்து தப்பாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கலைகளை வந்து அவர் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு ப்ளஸ் மூவிஸ்லெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு